ஹலோ ஆ மேடம் இன்ஜினே இன்ஜினியரிங்கா மேடம் இன்ஜினியர்ஸு சூப்பர்வை நான் சூ ஐடி சூப்பர்வைசர் பேசுகிறேன் மேடம் மேடம் சிஸ்டம் ஒன்று ஃபால்டை ரெடி பண்ணி கொடுத்தனே நல்லா இருக்குதா மேடம் கண்டிஷனு எரர் ஆ ஆ ஆ ஆ சரி மேடம் செர்விஸ் எல்லாம் எப்படி மேடம் இருக்குது இன்னொரு வாட்டி டெஸ்ட் போட சொல்கிறீங்களா ஆ ஆ சரி மேடம் வேற ஒன்று ஆ ஆ ஆ வேற ஒரு சிஸ்டம் ஒன்று அப்டேட் பண்ணி தரட்டா மேடம்

ஆ ஆ ஆ சரி எதாவது அப்லோடிங் பண்ணி பாருங்கள் மேடம் மறுபடியும் சரிங்க சரிங்க மே சரி சரிங்க நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியரிங் தானே மேடம் நீங்கள் ஆ சர்வீஸ் இன்ஜினியர் தானே மேடம் இன்ஜினியரிங் தானே நீங்க மேடம் தானே ஓகே ஓகே ஓகே மேடமா சரி வேற ஒன்று செக் பண்ணி பாருங்கள் எரர் இன்னொன்னு பக்ஸுல்லாம் கொஞ்சம் ச இன்னொரு வாட்டி போட்டுப் பாருங்கள் மேடம் இன்னொரு வாட்டி எப்படி இருக்குதுன்ட்டு ம் ம் ம் சரி சரி மேடம் இல்லைனா சிஸ்டம் வேற எதனால் அப்டேட் பண்ணி பார்க்கலாம் மேடம் நாளைக்கி காத்தால இருப்பேன் சரிங்க பின்ன வேற ஒன்றும் இல்லை வச்சிட்டா ரெடி பண்ணி தரேன் மேடம் நான் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் நாளைக்கி காத்தால ஒரு பத்து மணிக்கா புது சாஃப்ட்வேர் வேணா போட்டு தரேன் மேடம் ஆமாம் ஆ ஓகே ஓகே மேடம் ஓகே ஓகே ஓகே செக் பண்ணி பார்க்கலாம் மேடம் சரி மே வேற ஒன்னுமில்ல வச்சிட்டா மேடம் சரி ம் நாளைக்கி ஒரு பத்து பதினோரு மணிக்கா வந்து நான் வேற ஒரு சிஸ்டம் அப்டேட் பண்ணி தரேன் மேடம் உங்களுக்கு ஓகே ஓகே மேடம் சரி சரி மேடம் ஓக் ஆ ஓகே மேடம் வந்துடுறேன் மேடம் சரி மேடம் வேற ஒன்னுமில்ல சரி ஆ ம் ம்